எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு நாள் ஓவியப்போட்டி நடந்தது அந்த ஓவியப்போட்டியில நான் சும்மா எதார்த்தமாக தான் கலந்துக்கிட்டேன் எனக்கு பெருசு எனக்கு ஓவிய ட்ராயிங் பண்ணுறது பிடிக்கும் அதனால் கலந்துக்கிட்டேன் எனக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கிடையாது அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச தேசத் தலைவர்களை நீங்கள் வரையனும் அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு எனக்கு யார வரையிரது அப்படின் தெரியல அதுக்கப்புறோம் எனக்கு பிடிச்ச அம்பேத்கர் சரி வரையலாம் அப்படின்னு முடிவுப் பண்ணி அதுக்கு ரெண்டு மூண் நாள் ப்ராக்டீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் போயி வரஞ்சேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த போட்டியில வந்து நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன்னு அந்த போட்டியில நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின ஸோ எல்லாருமே ட்ராயிங் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க என் அப்பா அம்மா வந்து நான் வந்து ட்ராயிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் பெருசாக என்ன நம்புனது கிடையாது இ நான் ஸ்கூலில் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கும்போது வந்து பரவாயில்ல நீ நல்லா ட்ராயிங் பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன நொம்ப என்கரேஜ் பண்ணாங்க அப்புறம் என் பொண்ணு பிரைஸ் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லார்கிடியும் பெருமையாக சொன்னாங்க அதைப் பார்க்கும்போது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இந்துச்சி நம்ப இந்தமாதிரி இன்னும் நிறையா பண்ணனும் நம்ம அப்பா அம்மாவை இந்தமாதிரி சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கனுன்னு ஒன்று தோணுச்சு அதேமாதிரி என் ஸ்கூல்லையும் நீ டீச்சர்ஸ்லாம் என்ன என்கரேஜ் பண்ணாங்க நீ நல்லா ட்ராயிங் பண்ணுற தொடர்ந்து ட்ராயிங் பண்ணு உனக்கு நல்லா ட்ராயிங் வருது ஸோ இதை விட்றாத அப்படின்னு சொன்னாங்க நானும் அதமாதிரி சா ஸ்கூலில் காலேஜில் எப்போ ட்ராயிங் போட்டி வச்சாலும் நான் அதில் கன் கலந்துப்பேன் ஜெயிச்சாலும் சந்தோஷப்படுவேன் தோற்றாலும் அதைப் பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டேன் ஜெயிக்கிறமோ தோற்கறமோ போட்டியில் கலந்துக்கணும் அப்படின்றது என்னோட நோக்கமாக இருந்தது எனக்கு ட்ராயிங் பண்ணுறது வந்து நொம்போ மனசுக்கு பிடிச்ச விஷயோம் நான் ட்ராயிங் பண்ணும்போது அமைதியாக ஒரு பீஸ்ஃபுல்லாக உணருவேன் என்ன நானே ஒரு புரிஞ்சிக்கிற ஒரு கலையாக நான் ட்ராயிங்கை பார்க்கறேன் நான் ட்ராயிங் பண்ணும்போது நொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி நொம்ப இனிமையாக இருக்கிற மாதி உணருவேன் என்னால் ட்ராயிங் பண்ண முடியும் என்னாலையும் ட்ராயிங் பண்ண முடியுன்றதை நான் நிருப்பிச்சிருக்கேன் நம்பறேன்